மலைகள் பார்த்திங்கன்னா கா எடுத்து நடைப்பயணத்தில் மலைகளில் காடுகள் இதெலாம் பிடிக்கும் அந்த ம மலைகளில் நடக்கிறது கொஞ்சம் சிரமம் தான் ஆனால் நடக்க மேலே ஏறும் போது கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் அந்த சுற்றி மலையை சுற்றிகள் வந்து இதுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமல இதுல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அங்கே லிங்கங்கள் அதெல்லாம் சுற்றி வர்றதை பார்த்தா ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் இருந்தாலும் அந்த அந்த இடங்கள்ல சுற்றி வரம்போது மலைகளில் சுற்றி வ காடு சைடெல்லாம் வரம்போது ரொம்ப நல்லா இருக்கும் சூரிய அஸ்தமனம்ன்னு சொ இது வெயில் தான் ரொம்ப மதியானத்தில் கொஞ்சம் அது வர முடியாது காலையிலையும் சாய்ந்தர டைமுங்கள்லையும் கொஞ்சம் நல்லா மிதமாக இதாக இருக்கும் சூ வெயில் அவ்வளோவா தெரிய வைக்காது அதனால் அந்த இடங்கள்ல சுற்றி வர்றது ரொம்ப பிடிக்கும் பனிமூட்டங்க மலைகளும் ரொம்ப பிடிக்கும் அந்த இடங்கள்லலாம் நல்லா பார்க்க நல்லா இருக்கும் ஆனால் அந்த இடங்கள்ல அந்த இடங்கள்ல இது பண்ணதில்லை ஆனால் ம மலைகளில் ஏறியிருக்கிறோம் ரொம்ப அந்த மலை ரொம்ப இதாக இருக்கும் ஹைட்டாக இருக்கும் அதில் ஏறி இது பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அந்த மலைகளில் ஏர்றது அதில் சுற்றி வர்றது ரொம்ப பிடிக்கும்